நாங்கள் விவசாயத்துக்குலாம் மண்வெட்டி தாங்க யூஸ் பண்ணுவோம் மண்வெட்டியில் தான் களை வெட்டுறது அண்ட வெட்டுறது ஒரு வரப்பு எடுத்து கட்டணும் அதெல்லாம் நாங்கள் மண்வெட்டி தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு செடி எலுமிச்சங்கன்னு நடணும் ஒரு வாழை மரம் நடணுன்றதுனால கடப்பார மம்முட்டி வச்சி நாங்கள் இது மாரி இரும்பு பொருள் தான் வச்சி நாங்க பயன்படுத்தின்னு இருக்கிறோம் களை வெட்டுறதுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு கையாலையும் களை பிடுங்குவோம் அப்படி இல்லையா மண்வெட்டி களை கட்டு எடுத்து களை வெட்டுவோம் வயலில் நெல்லு அறுக்கறதாக இருந்தாக்கா அருவாள் போட்டு தான் நெல்லு அறுத்து நம்ம வைப்போம் மாட்டுக்கு தீவனம் புல்லு அறுக்கக்குள்ள அருவாளால் தான் அறுப்போம் அல் இல்லது கோ அல்லது கொடுவா இருக்குதுல அதால தான் நாங்கள் வெட்டி புல்லு குச்சி நட்டு அதுக்கு தீவனம்லாம் மாட்டுக்கு தரிச்சி கொடுவாளாலேயே போட்டுன்னு இருப்போம்